இந்தியா வந்து ஒது ஒரு மத சார்பற்ற நாடு அப்படின்றது தான் நம்மளை சொல்லுவாங்க ஏன்னால் செக்யூலரிஸம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஏன்னால் நம்ம வந்து ஸ்டேட் ரிலீஜியனாவோ இல்லை வந்து நேஷ்னல் ரிலீஜியனாவோ எதையும் வந்து இது பண்ணலை நம்மளுக்கு வந்து எம் எல்லா மதமுமே ஒரே மாதிரி தான் ஈக்குவாலிட்டி இன் ஆல் ரிலீஜியன் அப்படின்றது இந்தியாவோடய மிக பெரிய இது ஸோ அதை தான் அவங்க ஃபாலோவும் பண்ணுறாங்க இப்படி வந்து ஒரு மதத்தை மட்டுமே தனியாக பின்பற்றி அதை மட்டுமே பண்ணுற நிறையா நாடுகள் இருக்காங்க எக்சாம்பிள்க்கு இப்போ பாகிஸ்தானெலாம் வந்து இப்போது இஸ்லாமியம் அப்படின்றது தான் அவங்களுடைய நேஷ்னல் ரிலீஜியன் அப்படின்றத அவங்க டேரக்ட்டாவே சொல்லி இப்போ அவங்க தான் அவங்கள தாண்டி மிச்சவங்க எல்லாரும் மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது இந்தியா வந்து ஒரு செக்யூலரிஸம் உள்ள ஒரு கண்ட்ரி